ஹலோ ம் பூக்கடைக்காரங்களா சரிங்க ஒரு மல்லி ஒரு ஒரு நாலு அஞ்சுக்கி அஞ்சு கிலோ கொடுங்க கனகாம்ரம் ஒரு மூணு கிலோ கொடுங்க ம் பட்டன் ஒரு நா ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துருங்க அது பட்டன் ஒரு அஞ்சு கிலோ மல்லி ஒரு ஆமாம் ஆமாம் மல்லி ஒரு அஞ்சு கிலோ கனகாம்ரம் ஒரு மூணு கிலோ கொடுங்க ம் அது

ம்

நீங்கள் ரேட்டு காம சொல்லுறதே அதிகமாக சொல்லுறீங்களே நாங்கள் எப்படி வாங்குறது வாங்கி நாங்க மற்றவங்களுக்கு திரும்ப விற்கணும் இல்லைங்களா அதை கட்டி விற்கிணும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொறைச்சி கொடுத்தங்கள்னா ஆகும் ம் ம் ம் ம் ம் ம் புரியுது எங்களுக்கு கொஞ்சம் தேவபடுற அளவில் தானே நாங்கள் வாங்க முடியும் அதிகமாக வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது அது தான் யோசிக்கிறது ஆ ம்

சரிங்க ஆ சரிங்க நான் வந்து நேரில் வரேன் நேரில் வந்துட்டு அது என்ன ரேட்டு என்னானுட்டு பார்த்துட்டு நான் வரேங்க நான் இல்லை நேரில் வரேங்க ம் சரிங்க நான் நேரில் வரேன்